தமிழ் நாட்டில் வந்து ஏகப்பட்ட கலாச்சாரம் இருக்குங்க என்னென்னா ஆங்கில புத்தாண்டுலேருந்து கடைசியா முடியிற வரைக்கும் ஏகப்பட்ட பண்டிகைகள் வரும் கிட்டத்தட்ட வருஷம் இப்போ ஆரமிக்குதுன்னா ஆங்கில புத்தாண்டு அப்புறம் தேசிய பற்று அப்புறமேட்டு பொங்கல் பண்டிகை தீபாவளி பண்டிகை பொங்கல்யே என்னென்னா நிறைய பண்டிகை இருக்கு தை பொ பண்டிகை இருக்கு மாட்டு பொங்கல் இருக்கு ஆனா கருநாள் இருக்கு உழவர் திருநாள் ஏகப்பட்டது இப்படி இருக்குங்க கிட்டத்தட்ட அதெல்லாமே அப்புறம் தமிழ் புத்தாண்டு இருக்கு செ சித்திரை திருநாள் தீபாவளி பண்டிகை இது மாதிரி எத்தனையோ இருக்குங்க என்ன அது மட்டும் இல்லாமல் தமிழ் நாட்டில் தமிழர்கள் கொண்டாடுலாம் பல ம மதத்தினரும் சேர்ந்து கொண்டாடுவாங்க இப்போ கி கிறிஸ்ட்டின்லாம் இருக்காங்கன்னா அவங்களலாம் வந்து வந்து கிறிஸ்ட்டின் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க ஏகப்பட்ட பண்டிகைகலாம் கொண்டாடுவாங்க முஸ்லீம்னா பக்ரீத்து ஏகப்பட்ட பண்டிகைங்க அவங்களும் கொண்டாடுவாங்க இது எல்லா மதத்தினரும் சேர்ந்து கொண்டாடுற ஒரே இது தமிழ் நாடு தாங்க